ஏன் பா நல்லாப்படிக்கிற பொண்ணு தானே ஏன் டீசி வேணும் ஓகே மா உங்கள் பேரன்ட்ஸ்லாம் போட்டும் நீங்கள் இங்கே இருங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீடு இல்லை ஹாஸ்டெல் அதபோல் ஸ்டே பண்ணிக்கிலாம்ல இல்லை மா இருந்தாலும் இப்போது உங்களுக்கு இது வந்து தானே ஃபைனல் செமஸ்டர் இல்லையா இப்போ கொஞ்சம் நாளில் எக்ஸாம்ஸும் வேற வந்துடும் நீங்கள் எப்படி எழுதுவீங்க திரும்ப படிப்பீங்ளா திடீர்னு டூ மந்த் கேட்டால் கிளாஸஸ் இருக்குதுல்ல நீங்கள் அதை இங்கே முடிச்சுட்டு போகலாம்ல இல்லை என்ன தான் இருந்தாலும் இன்னும் ஒரு டூ மந்த் தான் இருக்குது கொஞ்சம் கோப்ரேட் பண்ணிணாங்க அப்படினா கொஞ்சம் முடிச்சுட்டு நீங்கள் போக உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா உங்களுக்கு தான் கொஞ்சம் பர்டன்னாயிருக்கும் திரும்ப அங்கே ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் சரி சரி ஓகே பாருங்க நீங்கள் என்னதான் ஆனாலும் ஸ்டெடிஸ்ஸை மட்டும் விட்டுறக்கூடாது ஓகேவா சரி ஆ வர சொல்லுங்கள் இப்போ நீங்கள் அர்ஜெண்ட்டாக டீசி வேணும்னு கேட்குறீங்களே இப்போது ஒரு வீட்டில் வந்து வரமாட்டாங்கன்னு தான் நினக்கிறன் நீங்கள் ஒன்று பண்ணுங்க இப்போது நம்ம ஆஃபீஸ் ரூம் போங்க அங்கே போயிட்டு சார் இருப்பார் ஸ்ரீதர்னு அவருகிட்ட ஒரு ஃபார்ம் கேளுங்க இந்த மாதிரி ட்ரான்ஸ்வர் சர்டிஃபிகேட் ஃபார்ம் வேணும் சார் டீடெயில்ஸ் ஃபில் பண்ணி கொடுங்கனு கேட்டீங்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க நான் வந்து உங்களுக்கு சைன் போட்டுத்தாரேன் இப்போ நீங்கள் அர்ஜெண்ட்டாக டீசி வேணும்னு கேட்குறீங்க நீங்கள் இப்போ உங்கள் ஸ்டெடிஸ் வந்துட்டு நீங்கள் சிலபஸ்லாம் நான் வேணுணா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணித்தாரேன் நீங்கள் வந்துட்டு வீட்லேருந்து படிச்சிக்கோங்க எக்ஸ்ஸாம்க்கு மட்டும் இங்கே வந்து எழுதிட்டு போகிற மாதிரி பாருங்கள் ஏன்னா ஃபைனல் செமஸ்டர் ஆ என்ன தான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்ட்டிகலாக லேபில் பண்ணிணா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புக்ஸ்லாம் சும்மா நீங்கள் படிச்சிக்கலாம் பட் ப்ராக்டிகல்னு வரும் போது கொஞ்சம் நீங்க வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மட்டும் வர மாதிரி பார்த்துக்கங்க ஆனால் ஃபீஸ் வந்து எல்லார்த்துக்கும் சேர்த்து கட்டிவிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ம் சரி ஓகே மா போயிட்டுவாங்க ஓகே